நான் வந்து நிறைய தின்பண்டங்கள் செய்வேன் ஸ்வீட்சு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில் வந்து நான் ரொம் முறுக்கு என்பது அது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடித்திடலாம் அரிசி மாவு வச்சு காரம் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அப்புறம் அது வந்து ஒரு இது இருக்கும் அதை மேக்கரை வச்சு எண்ணெயை சூடுப்படுத்தி அதில் ப முறுக்கு செஞ்சு எடுத்து சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியானதும் இப்போ வெளியெல்லாம் வாங்குவதற்கு கொஞ்சம் ஸ்னாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்குலாம் அது செட் ஆகாது அதுக்கும் எங்கள் இதுக்கு ஹெல்த்தியானதும் இல்லை அப்புறம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுறது தான் ரொம்ப ஹெல்த்தியும் அந்த மாதிரி ரெசிபி இந்த மாதிரி முறுக்கு என்பது இந்த ரெசிபி இந்த மாதிரி செய்யலாம்